ஆ சக்தி ஷோரூம்ங்களா சாரு சார் நாங்கள் கார் ஒன்று வாங்களான்றுக்க சார் இதில் பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ பிஃப்டி லேக்ஸ் உள்ளைங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் இந்த ஹுண்டாய்னு சொன்னிங்கள்ள சார் அதில் இந்த அயோனிக் ஃபைவ் அப்படிங்கிற கார் வந்து அது என்ன ரேட்டுங்க சார் வருது அப்படிங்களா சார் ஓகேங்க சார் சார் அது அதில் ஃபீச்சர்ஸ் கொஞ்ச சொல்ல முடியுமா சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் சார் ஓகேங்க சார் நாங்கள் இந்த மாதிரி இஎம்ஐயில போட்டு வாங்கலாம்ன்ட்டு இருக்கங்க சார் இப்போ அதாவது இன்சியல் அமௌண்ட்டு எவ்ளோங்க சார் கட்டுரா மாதிரி வரும் அப்படிங்களா சார் சார் அப்போ அந்த இஎம்ஐ சார் மந்த்லி மந்த்லி எவ்வளோங்க சார் பே பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்க சார் எத்தனை மந்துங்க சார் வரும் தேர்ட்டி மந்துஸ்ங்களா சார் ஓகேங்க சார் சார் இந்த இஎம்ஐயில போட்டால் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க சார் வரும் டுவல் பெர்சன்டுங்களா சார் இந்த ஒரு நிமிஷம் இந்த கார்லாம் சேஃப்ட்டி இருக்குங்களா சார் சார் எல்லாத்துக்குமே வாங்க சார் பிரெண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே சார் ஓகேங்க சார் இல்லை அது ஒன் எயிட்டி கிலோ மீட்ருங்களா அது டாப்ஸ் ஸ்பீடுங்களா சார் சார் ஓகேங்க சார் சார் இந்த பிரைஸ் டீடெயில்ஸ்லாம் கொஞ்ச வாட்சப்பில் அனுப்பிச்சு விட முடியுமா சார் நான் கொஞ்ச பாத் சார் ஓகேங்க சார் தேங்க் யூங்க சார் ஓகே